சமூகத்தில் நோய்கள் மற்றும் மருத்துவம் என்பது சமூகத்தில் உள்ளது கட்டாயம் சமூகத்தில் நோய்கள் இருப்பதை சமூதாயம் ஏற்று கொள்வதும் உண்மா உண்மை உண்மை நோய்கள் இருப்பதனால் பல உயிர்கள் இழக்கின்றன நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சம் சமுதாயம் தூய்மையாக இருக்க வேண்டும் குப்பைகள் மற்றும் மக்கும் மக்காத குப்பை இதை எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் பாக் பார்க்கிறது அரசு தூய்மை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் நோய்கள் மற்றும் மருத்துவம் என்பது பற்றிய கல்வி அரசு நடத்துகிறது என்பது என்னுடைய கருத்து உள்ளது